அங்க வந்து கிளைமேட்டு அந்த நேச்சுரல் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுறக்கு எனக்கு ரொம்பவே புடிக்கும் அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எனக்கு இரு இருந்தாலே எனக்கு ரொம்ப மைண்டு மைண்டு ரிலேக்ஷா ரொம்ப ஹேப்பியா ஹீல் ஃபீல் பண்ணுவேன் அதனால எனக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பெசலு அதனால நான் அடிக்கடி நான் அங்கே போய் நான் இங்கே விசிட் பண்ணுவேன் அதனால எனக்கு எ இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு